அங்காளம்மன் தான் எங்கள் ஊர் திரு பாங்கிருப்பில் வந்து அங்காளம்மன் கோவில்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அந்த சாமியோடய தாய் வீடு அந்த சாமியோடய தாய் வீடு வந்து வீரசிங்க குப்பம் இந்த அங்காளம்மன் வந்து வீரசிங்க குப்பத்துலேருந்து தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு க காப்பு கட்டுற திருவிழா நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முப்பத்தி ஆறு நாள் ஒபயம் வைப்பாங்க அந்த ஒபயதாரர்கள்லாம் வந்து நல்லா சிறப்பாக சாப்பாடு செஞ்சு அம்மனை அலங்கரித்து ஊர் அம்மனை முத்து பல்லாக்கில் ஜோடித்து ஊர்வலம் வர ஊர்வலம் கொண்டுட்டு வருவாங்க அந்த உபயம் செலவை ஒரு ஒரு நாளும் ஒன்னொன்று நடக்கும் ஒவ்வொரு நாள் வந்து கூற்று நடக்கும் இன்னொரு நாள் வந்து ந நாடகம் சாமியாட்டம் காவடியாட்டம் இதெல்லாம் வைப்பாங்க அப்புறம் பாட்டு கச்சேரி சாமியை தாலாட்டுவாங்க இது எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து தேரோட்டம் நடக்கும் தேர நல்லா ச அழகாக ஜோடித்து நல்லா பிரம்மாண்டமாக அந்த தேர பார்க்கறதுக்காகவே அந்த சுற்றுப்பட்ட கிராமம் எல்லாமே அந்த கோவிலுக்கு நிறைய வரும் நிறைய கடை நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும் எங்கள் இந்த கோவில் திருவிழா வந்து தேர் அன்றைக்கி காலையில் வந்து சேவல் அருப்பாங்க அங்காளம்மனுக்கு வந்து பலி கொடுப்பாங்க சில பேர் வேண்டிக்கிட்டே இந்த ஊசி சரல் போடுவாங்க தேர்ச்சடல் போடுவாங்க அப்புறம் அங்கப்பிரதக்ஷனம்லாம் பண்ணுவாங்க விளக்கேத்தி வைப்பாங்க அவங்க நான் வேண்டிக்கிட்டது நடந்ததுன்னா இதை வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டிக்கிட்டது நடந்துச்சுன்னா இதெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் மயானக் கொள்ள மயானக் கொள்ளையன் வந்து அன்றைக்கி என்னென்ன நடக்குன்னா வே வானவேடிக்கைலாம் வெடிப்பாங்க அன்றைக்கி வந்து ஒருத்தவங்க ஆட பலி கொடுத்து ஆட்டோடய குடல எடுத்து அவங்களோட வாயிலை வச்சு அந்த அங்காளம்மன் சாமியை வர வச்சு ஊர்வலம் நிறைய வரும் ரத்த சக்தி வரும் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காகவே எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஊர் ப நல்லா எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு நல்லா இதே இதுவாக சூப்பராக இருக்கும் இந்த கோவில் திருவிழா வந்து அடுத்த நாள் வந்து சட்டி பானை எடுக்கிற நாள் அன்றைக்கி போய் எல்லாம் எடுத்தா வில குறைவா இருக்குன்னு அந்த கடை எல்லாம் கடையிலையும் போய் வாங்கிட்டு வருவாங்க நல்ல சூப்பராவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மஞ்ச விளையாட்டு அன்றைக்கியே வந்து சாமியை ஜோடித்து மஞ்சள் விளையாட்டு செய்வோம் மஞ்சள் தண்ணியை கரைத்து எல்லார் மேலேயும் ஊற்றி நல்லா சூப்பராக திருவிழாவை நடத்தி முடிப்பாங்க